எனக்கு மற்ற மொழிகளில் பேச நிறைய ஆர்வம் இருக்குது ஆர்வமும் உண்டு அதை நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுவேன் நிறைய அதனால் அந்த மொழிபெயர்ப்பு பயன்பாடு நிறைய பயன்படுத்தியிருக்கேன் எனக்கு வேறு மொழி பயன்பாடு வெகு சுலபமாக ரொம்ப சுலபமாக இருந்தது எனக்கு அது பார்த்து கத்துக்கிறப்போ நிறைய விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன் கத்துக்கணும் கத்துக்கணும்னு நினைக்க ஆசைப்படுறேன் மொழிபெயர்ப்பு பயன்பாடு ரொம்ப வசதியாக இருந்தது சிரமமாகலாம் இல்லை பிற மொழி நம்ம பிற பிறமொழிக்காரங்கக் கிட்டே பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த மொழிபெயர்ப்பு பயன்பாட்டை தான் நான் வந்து எடுத்து சுலபமாகவும் வசதியாகவும் இருந்தது எனக்கு மொழிபெயர்ப்பு பயன்பாடு தான் நான் நான் எடுத்து எல்லா மொழிகளிலும் நான் அதை நான் வந்து முயற்சி பண்ணி

அது ஒரு ஆர்வமாகவும் அது ஒரு இதுவாகவும் நானு அனுபவம் உள்ளதாவும் நான் சொல்வேன் அதை நான் கற்றுக்கிட்டதுல நிறைய அனுபவமும் இருக்குது மொழிபெயர்ப்பு அடிக்கடி வந்து நான் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நான் இந்த மொழிபெயர்ப்பு பயன்பாட்டுல தான் முதல்ல போய் நான் ஃபஸ்ட்டு பார்த்து என்னுடைய சந்தேகத்தை நான் தீர்த்துப்பேன் சந்தேகத்தை தீர்த்துட்டு அடுத்து உங்களுக்கு தெரியலை தெரியாதவங்க கிட்டேயும் இதை பற்றி போய் நான் அவங்கட்ட சொல்லி விளக்கத்த கொடுப்பேன் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் கத்துட்டுருக்காங்க அதனால் எனக்கு மொழிபெயர்ப்பு பயன்பாடு வந்து எந்த ஒரு இதுலேயும் எனக்கு சிரமமாக இருந்தது இல்லை வசதியாக தான் இருந்தது இந்த அனுபவமும் எனக்கு நிறைய இருக்குது